இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று எட்டு பத்து எண்பத்தி ஒன்று